ஹலோ ஆ ஹலோ சார் இப்போ வந்துட்டு நாங்கள் கொடைக்கானல் வரை ஒரு ட்ரிப்பு போகலான்னு ஒரு ப்ளான் பண்ணியிருக்கு ஸோ அதுக்காக ட்ராவல் ஏஜென்ஸீஸ் பார்த்துட்ருந்தோம் உங்களது தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஓவர் ஆல் கோயம்புத்தூரிலே ஸோ அதனால் புக் பண்ணலான்னு இப்போ கம்மிங் சண்டே போகிற மாதிரி ப்ளான் சார் ஓகே சார் இப்போது எப்படின்னா நிறையாப் பேர் நிறையா இடத்துலேருந்து வர்றாங்க அதாவது இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த மாதிரி இருக்காங்க நாங்கள் இங்கே வந்து பல்லடத்தில் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடைக்கானல் போகிறது தான் ப்ளானு ஸோ அது சார் டூ நைட்ஸ் அதாவது மண்டே ஆ டூ நைட்ஸ் த்ரீ டேஸ் மண்டே சார் சண்டே ஒரு மார்னிங் இயர்லி மார்னிங் கிளம்பிட்டு அண்ட் தென் சண்டே நைட் மண்டே நைட் அண்ட் தென் ட்யூஸ்டே ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும் இல்லை சார் அங்கே போய்விட்டும் அங்கே இருக்கற ஜென்ரல் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் எல்லாமே விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார் நாங்கள் மொத்தம் ஒரு இருபது பேர் தான் இருப்போம் அதுக்கு என்ன வண்டி ஓகேவா இருக்குமோ நீங்கள் சொன்னீங்கன்னால் சரி ஓ சரி சார் சரி ஓகே அது நாங்கள் ஏதாவது பண் மேனேஜ் பண்ணிக்கிறோம் பட்ஜெட் என்ன மாதிரி சார் இருக்கும் ஓகே பேக்கேஜ்ஜில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் இந்த மாதிரி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் உங்களோடயது பேக்கேஜில் என்ன இன்க்ளூட் ஆகும் ஓகே சார் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சரி தான் சரி ஓகே சார் அப்போ நான் பார்க்கறேன் உங்களோடய பேக்கேஜ் மட்டும் எனக்கு செண்ட் பண்ண முடியுமா ஓகே தேங்க் யூ சார்